ஆமாம் மீன் பிடிக்கும்பொழுது தண்ணி வந்து எல்லா மக்களும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு சிலர் வந்து வலை போட்டு பிடிக்கிறாங்க அப்படி வலை போட்டு பிடிக்கிறதுனால மீன் அந்த கார்லேயே இறங்கி அப்படி பிடிக்கும்பொழுது அந்த மண்ணெல்லாம் கலங்கல் ஆகுது கலங்கலாகும்போது நிறைய அலை வந்து குட்டி மீன்களும் அதனால் வந்து பாதிக்கப்படுது அந்த மீன்களை வந்து பிடிக்க முடியாது அந்த மீன்களுக்கு சரியான உணவும் கிடைக்கிறதில்ல அதனால் வந்து நிறையா மக்களும் வந்து என்ன பண்ணுறாங்க குப்பைகளை வந்து வெளியில் வெளிப்புறத்தில் குப்பை இருக்குது தனியாக கொட்ட வேண்டிய இடத்துல அங்கே போய் கொட்டாமல் இங்கேயே இருக்கிற ஒரு ஒரு சில இடத்துங்கள்ல வந்து போய்விட்டு கொட்டுறதால அங்கே வந்து பெருமளவு மாசுக்கள் இருக்குது அதனால் வந்து ஆறுகளும் குட்டைகளும் பாதிக்கப்படுகிறது